எனக்கென்று ஒரு தனிப்பட்ட லட்சியம் இருந்தது நான் படிக்கும்போது ஆசிரியர் ஆக வேண்டும் என்பது என்னோடய லட்சியம் ஆசிரியர் ஆகவேண்டிய கனவு நிராகரித்து போனது என்னோடய அப்பா என்னை படிக்க வைக்கலை பன்னிரெண்டாம் வகுப்பு வரை மட்டுமே படித்தேன் அடுத்து திருமணம் ஆனது திருமணம் ஆகி என்னோடய கணவரிடம் என்னோடய ஆசையை சொன்னேன் அவர் ஓ ஓ மாண்டிசேரி டீச்சர் ட்ரைனிங் என்று இங்கே நடைபெற்று கொண்டு இருந்தது அது படிக்க வைத்தார் ஒன் இயர் அது ஒன் இயர் படிப்புதான் இருந்தாலும் முடித்து ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினேன் மூன்று ஆண்டுக்காலம் பிறகு எனக்கு என்னோடய குழந்தைகளை நன்றாக படிக்க வைக்க வேண்டும் என்பதே என்னோட லட்சியமாக இருந்தது என் குழந்தைகள் இப்போது படித்துக் கொண்டு இருக்கிறார்கள் அவர்கள் என்ன படிக்க விரும்புகிறார்களோ அவர்களுக்குத் தூண்டுகோலாக நான் இருப்பேன் என் குழந்தைகளைப் படிக்க வைப்பேன் அப்படி என்பதே என்னோடய ஒரே ஒரு குறிக்கோளும் லட்சியமாக இருந்துக் கொண்டு இருக்கிறது அவர்களுக்குத் தூண்டுகோலாக நான் இருப்பேன் அவர்களைத் தூண்டி விட்டு நன்றாக படிக்க வைத்து நன்றாக உயர்த்துவேன் என்று நான் சொல்கிறேன்